இருபத்தி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரம்